கிராமத்தில் உள்ள இது இளைஞர்கள் வந்து சென்னை கோயம்முத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரி ஊருக்கு முக்கியமாக இப்போ இப்போ இடம் வேலைக்கு வேலை தேடி போகிறாங்க நல்லா படித்தவன் வந்து கோயம்முத்தூருக்கு வந்து கோயம்முத்தூரும் சென்னையும் போகிறாங்க கொஞ் தொழில் தொழில் கல்வி படிச்சவன் வந்து அது பருத்தி அது நெசவு தொழில் பண்ணுறவன் தெ தெரிஞ்சவங்க வந்து திருப்பூர் பக்கம் அதிகமாக போகிறாங்க திருப்பூர் ஈரோடு பக்கம் அதிகமாக அதிகம் போகிறாங்க அது திருப்பூரில் நிறையா மெஷின்கள் மெ அதான் தொழில் தொழில் ஆ ஆலைகள்லாம் பனியன் கம்பெனிலாம் இருக்கனால எல்லோருக்குமே அங்கே வேலை இருக்குது படிக்காதவங்களுக்குலாம் படிக்காதவங்க படிச்சவங்க கிடையாது எல்லோருக்கும் கலந்த மாதிரி இருக்குது வேலை சென்னையில் வந்து படித்தவங்களுக்கு தான் வேலங்கிற மாதிரி இருக்குது சில பேர் வந்து விவசாய வேலை பார்ப்பாங்க பார்த்து உள்ளூர்லேயே பாத்துக்கிறாங்க சில பேர் வந்து குறிப்பாக கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்டியே வெளில போய் இந்த சென்ட்டிங் வேலை அந்த மாதிரி பாலம் கட்டுறது அந்த மாதிரி வேலை போய் போகிறாங்க மராமத்து வேலைகள்லாம் செய்கிறாங்க சரி இப்போ வந்து சென்னைக்கு வந்து அதிகமான நபர்கள் போய்ருக்காங்க போய் தங்கியிருக்காங்க போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போய் இருந்து அங்கே வே வேலை பார்க்கறாங்க சில பேர் அங்கேயே பிரியம் ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஃபேமிலியை அழைச் அழைச்சிட்டு போகிறதும் இருக்குது கோயம்முத்தூரும் அது மாதிரி தான் கோயம்முத்தூர் வந்து மோட்டார் தொழிலு படிச்சவங்களுக்கு மோட்டார் தொழில் டெக்னிக்கல் இந்த மாதிரி இருக்கும் போது அங்கே போய்ட்றாங்க ஆலை ஆடைகள் இருக்கிறது எல்லாமே இப்போ அங்கேயே இருக்குது கோயம்முத்தூருக்கு அதிகமாக போகிறாங்க கோயம்முத்தூரு போய்ட்டு அந்த மோட்டார் இது அது மாதிரி ரீவைண்டிங் அது மாதிரி வேலைகள்லாம் அங்கே போய் பார்க்க பார்க்கறாங்க இங்கே திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனி அப்பறம் நூல் நூல் கம்பெனி கோன் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிலாம் ஸ் இருக்குது டையிங் எல்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் வந்து டையிங்கு அந்த மாதிரி பனியன் கம்பெனிலாம் இருக்குது ஈரோட்டுலையும் இருக்குது ஈரோடு கோயம்முத்தூரு சென்னை திருப்பூர் இதான் முக்கியமான இது நகரங்களாக இருக்குது எங்களுக்கு இங்கேருந்து வேலை தேடி போகிறது போய் வேலை தேடி அங்கேயே தங்கி அங்கேயே தங்கி மாத சம்பளம் எல்லா இது சாப்பிடுவாங்க திருப்பூர் கோயமுத்தூர் வந்து ரெண்டுமே கலந்தது மெஷினரியும் இருக்குது பின்னல் ஆடைகளும் இருக்குது ஆடை நெய்கிறதும் இருக்குது சென்னையில் வந்து இப்போ முழுசாக வந்து கல்வி சம்மந்தமாக தான் இருக்குது கல்விக்கு முக்கியத்துவமாக இருக்குது அது மாதிரி ஊரில் இருக்கிறவன் படித்தவன் படித்து முடித்தோன்னே வெளில போய்ட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் சம்பாதிச்சி லைஃப்பில் ஸ் எர்ன் பண்ணுறாங்க